லாஸ்ட்டாக நான் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கியிருந்தேன் அது ரொம்ப நல்லாயிருக்கு நிறையா ஃப்ளேவரில் வந்துருக்குது அது போட்டு எனக்கு பிம்புள்ஸ் வரது இல்லை எண்ணய் ஆயில் வடியறது இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு ரேட்டும் பரவாயில்ல வாங்கிற மாதிரி இருக்குது அது போடலை அப்படின்ட்டா எனக்கு பிம்புள்ஸ் வந்துருது ரொம்ப நல்லாயிருக்கு ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராயிருக்கு